தொழில் உற்பத்தியின் காரணமாக உங்கள் பொழுது போக்கு எவ்வாறு மாறுகிறது இதில் வந்து நம்ப வந்து ஒரு நல்லதும் சொல்லலாம் கெட்டதும் சொல்லலாம் இந்த வந்து தொழில் நுட்பம் வளர்ந்ததுனால வந்து இந்த சின்ன பசங்களாம் அதிகமாக வந்து இந்த ஆன்லைன் கேம்ஸ்ஸு அந்த மாதிரி விஷயத்துல வந்து நிறைய வந்து அவங்களோட மைண்ட்டை வந்து செலுத்துறாங்க அது வந்து ஒரு தவறான விஷயோம் ஒரு லிமிட்டாக இல்லாம ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து அதே ஒரு திங்கிங்கோட இருந்து நிறைய பசங்க வந்து அதை நம்பி சூசைட்ல்லாம் பண்ணி இருக்காங்க சின்ன பசங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா பெரியவங்களுக்கு ரம்மி அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பணத்தை செலவு பண்ணி ரொம்ப இழந்து மன உளைச்சல் ஆகி இறந்து போய் இருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் வந்து உபயோகிக்க தெரியாம உபயோகித்து முன்பின் அனுபவம் இல்லாத நபர்களுடன் அந்த ஆப் மூலமாக பேசி பிரச்சனைகளும் வருது அதெலாம் வந்து அந்த காலத்தில் இது இல்லை ஏன்னா அந்த காலத்தில் வந்து கீப்பேட் மொபைலும் இருந்துச்சு அப்போ ஜெஸ்ட்டு வந்து அதிகமாக யாரும் பேசிக்க மாட்டாங்க மிஸ்டு காலில் மட்டும் தான் பேசிப்போம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லாமே வந்து வித் இன் செகண்ட்டில் வந்து ஸ்பெர்ட் ஆயி எங்கே பார்த்தாலும் பரவுற மாதிரி விஷியமாக இருக்கும் அப்புடிங்குறப்போ கேர்ள்ஸ் வந்து ரொம்ப வந்து சேஃப்ட்டியாக இருக்கணும் அது வந்து யாரும் பின்பற்ற மாற்றங்க இப்போ கவுர்மெண்ட்டில் இருந்தே என்ன சொல்லி இருக்காங்கனா டிபி அந்த மாதிரி விஷயத்தில் கூட பெண்கள் வந்து அவங்க ஃபேஸ் ஓட உள்ள புகைபடத்தை வைக்காதிங்க ஏன்னா ஒரு மீடியாவில வந்து அவங்களோட ஃபேஸில் வந்து மாற்றி எடிட் பண்ற அளவுக்கு கூட இப்போ டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர்ந்துட்டு ஸோ அதெலாம் வந்து மிக பெரிய பாதிப்பு வரலாம் இப்போ தொழில் நுட்பத்தின் காரணமாக வந்து எப்படினா நான் இப்போ நைட் ஷிப்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இருக்கேன் நைட் ஷிப்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இருக்கப்போ வந்து எனக்கு துக்கம் அதிகமாக வரும் ஏன்னா நைட் ஷிப்ட்ங்குறக்கப்போ தூக்கோம் வரப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த ஏர்பு ப்ளூ டூத்து அந்த மாதிரி எதாவது பாட்டு கேட்டுகிட்டே நம்ம ஒர்க் பண்றப்போ கொஞ்சம் தூக்கோம் வரும் அந்த தூக்கோம் வராம அந்த மாதிரி பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம பொதுவாகவே வீடியோஸ்லாம் வந்து இப்போ எல்லாருமே வந்து பார்க்குறாங்க யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஏன்னா அனைத்து செய்திகளையும் விரைவாக நம்ம தொலைக்காட்சியில பார்க்க முல்லனாலும் லைவ்வில் வந்து நம்ம யூடியூப்லையோ சமூகவலைத்துலையோ வந்து பார்க்குறோம் எல்லாமே கார்ணம் வந்து தொழில் நுட்பம் மட்டும்தான் தொழில் நுட்ப வளர்ச்சி தான் வந்து மனிதனை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதும் அதே சமயத்தில் வந்து வீழ்ச்சிக்கும் கொண்டு செல்வது அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்குறது தான் இருக்கு இதே வந்து இந்த அந்த காலத்துலலாம் நம்ப ஒரு சாங்கு கேட்கணும் ஒரு படத்தில் வர சாங் கேட்கணும் அப்படிங்கும் போது டிவியை தான் மோஸ்ட்லி டிவிக்கு முன்னாடி எஃப்எம் ரேடியோஸில் வந்து கேட்டுகிட்டு இருப்போம் அது பார்த்து இருப்போம் அதுக்கு அப்புறோம் தொலைக்காட்சி நம்ம டிவியில வந்து பார்ப்போம் அது மாரி ஒரு பாடலை வந்து நம்ம கேட்கணுனா அந்த சேனலில் வந்து எப்போ போடுவாங்கன்னு வெயிட் பண்ணி உக்காந்துலான் பார்ப்போம் இப்போ அப்படி கிடையாது ஒரு பாடல் ரிலீஸ் ஆனால் வித் இன் செகண்ட்டில் வந்து நம்ம வந்து இன்டர்நெட்டில் வந்து பார்க்குறோம் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் திரும்ப திரும்ப அந்த பாடலை கேட்குறோம் அந்த பாடல் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடிட் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணிக்குறோம் அந்த பெசிலிட்டிலாம் வந்து இப்போ இருக்கு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுக்குறோம் நமக்கு வேணுங்குறப்போ நமக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்குறோம் அப்போலான் இந்த மாதிரிலான் கிடையாது இல்லையா அப்போலாம் ஃபோட்டோ எடுக்கணுன்னா ரொம்ப லேட் ஆகும் இப்போலான் வித் இன் செகண்ட்டில் ஃபோட்டோ எடுத்து அதை பிரிண்ட் போட்டு ஆல்பம் போட்ற அளவுக்குலாம் கூட டெக்னாலஜி வந்து இம்ப்ரூமென்ட் ஆகிகிட்டே இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலியுமே வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர எதுவுமே வந்து குறையில ஒரு விஷியத்தை நம்ம கண்டு பிடிக்கிறோம் அப்படிங்கும் போது டெக்னாலஜி அது நமக்கு உபயோகமாக இருக்கும் போது அது உபயோகம் யூஸ்ஸேஜ் மட்டும் நம்ம பண்ணிகணும் அதில் உள்ள கெட்டதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அது வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்களாக இருந்தாலும் அதை வந்து யோசிச்சு இப்போ ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ சின்ன பசங்க வந்து சின்ன வயசு சின்ன பசங்க ஒரு அப்பப்போ நல்ல விதமாக பண்ணுறாங்க அப்படின்னாலும் பெரியவங்களும் வந்து இதை மாதிரி பணத்தை வந்து ஆன்லைன் ரம்மி அது போல் விளையாட்டில் வந்து இது பண்ணி இழக்கிறாங்க அப்படிங்குறது வந்து மிக பெரிய வருத்தத்தை உண்டாக்குது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தால் தொழில் நுட்பத்தில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதில் போல் என்னோட பொழுது போக்கு அப்படினா நான் வந்து நான் கேம் ஆடுவேன் பட் வந்து அடிக்லாம் ஆனது கிடையாது எதோ ஒரு சமயத்தில் விளையாண்டன் இந்த லாக் டௌன் டைத்தில்லாம் நல்லா கேம் விளாண்ட பட் இப்போ நான் ஒர்க்குலாம் போனால் ஆக்சுவலி இந்த கேம்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது யூடியூப்ஸ் டைம் கடைக்குறப்போ யூடியூப்ஸ் பார்ப்பன் சாங் கேப்பேன் அந்த இப்போ இந்த ஏர்பார்ட்டாக இருக்கட்டும் ஏர்பார்ட்லாம் யூஸ் பண்ணுற புளுத்துட் புளுத்துட் ஹெட்செட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ப டிராவல் பண்ணும் போதுலாம் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இப்போ அது இருந்தா நம்ம கழுத்தில் மாட்டிகிட்டே நம்ம வந்து கால்லாம் கூட ஈஸியாக அட்டன் பண்ணி டிராவல் அப்போ பேசலாம் எல்லாமே வந்து இது டெக்னாலஜி வந்து எனக்கு வந்து நல்ல நன்மையை தான் கொடுக்குது ஆனால் அதில் இருந்து நம்ம தீமையை மட்டும் அவாய்ட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக ஒரு தலைசிறந்த ஒன்னாக தான் இருக்கும் இந்த நாட்களில் வந்து மக்கள் வந்து ஃபோனில் வந்து வீடியோ பார்க்குறாங்க பாடல்களை கேட்க்குறாங்க அதெல்லாம் வந்து இப்போ அதான் சொல்றனே இப்போ ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த சாங் வந்து ஒனுக்கு உடனே வந்து பார்க்குறாங்க ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது அப்படினா அப்போலான் நம்ம என்ன பண்ணுவோம் வெயிட் பண்ணி அடுத்த தீபாவளிக்கு அடுத்த பொங்கலுக்கு எதோ ஒரு பண்டிகை அப்போ வரப்போ பார்ப்போம் இல்லைனா இந்த லோக்கல் சேனலில் ஓடும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறோம் லோக்கல் சேனலில் ஓடும் அப்போ என்ன பண்ணுவோம் அவ்வளோ விளம்பரத்தை பார்த்து பார்த்து அந்த படத்த பார்ப்போம் இப்போ அப்படி கிடையாது நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரில வந்து படம் ரிலீஸ் ஆனால் ஒன் மந்தில் வந்து விட்ர்றாங்க நம்ம அதில் வந்து பணம் கட்டி இது வந்து ஒன் மந்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணா வீடியோ வந்து பார்த்துக்குறோம் கொள்றோம் பண்ணுறோம் அது போல் அது மட்டும் இல்லாம இல்லீகலாக கூட என்ன பண்ணுறாங்கனா சில வெப்சைட்லலாம் வந்து அந்த படத்தை வந்து எடுத்து திருட்டு தனமாக விட்றாங்க அதே மாதிரி நிறையா பேர் வெளியே விற்றுட்டு தான் இருக்காங்க அது தான் அந்த காலத்தில் டெக்ன டெக்னாலஜிக்கும் இப்போ உள்ளத்துக்கும் வித்தியாசம் அப்போ வந்து டூ ஜிபி ரேம்மு சைஸ் பார்த்தீங்னா ஒரு எம்பிக்கு ரேம் பார்த்தீங்னாலே அவ்வளோ பெரிய சைஸில் வந்து கன்டைனர் சைஸில் அந்த மாதிரி சைஸில் வந்து ரெடி பண்ணி இருக்காங்க இப்போ பார்த்தீங்னா டிபி கணக்கில் கூட சின்னதாக நம்ம கை அளவில் இருக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்து ஸ்டாரேஜி இடமும் கம்மி அதில் ஆனால் சேமிக்க வைக்கிர ஃபைல் அது அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு